ஹலோ அண்ணா நான் தாண்ணா இப்போ தான் வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தேன் வீட்டுக்கு வந்தவுன்னே சொல்கிறாங்க இந்த மாதிரி ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்கிறான்னு சொன்னாங்க அதுதான் என்ன விஷயமாக கால் பண்ணிணேன் குழந்த பிறந்தண்ணா ஆ நல்லதுண்ணா என்ன குழந்தண்ணா ஆம்பளை குழந்தயா பொம்பளை குழந்தயாண்ணா பையனா ஆ பழ ந நல்லபடியாக பிறந்தானாண்ணா ஆ பரவாயில்ல பரவாயில்லண்ணா எத்தன மாதண்ணா பத்து மாதத்தான் பத்து மாதமா ஓகேண்ணா ஓகேண்ணா நல்லபடியாக பிறந் பிறந்தவொன்னே ஊசி போட்டாங்களாண்ணா போட்டாங்களாண்ணா பரவாயில்லண்ணா போட்டாங்க போல் ஊசி போட்டாங்க பேர் என்ன பேருண்ணா ஆத்ரயா ஓ இந்த டொண்ட்டி ஃபோர் படம் வைச்சாங்களையா அந்த பையனாண்ணா ஓகே ஓகேண்ணா பையன் பேர் நல்லா இருந்துச்சுண்ணா சூர்யா ரசிகன்னு ஓ அதனாலே சூர்யா பேர் வெச்சுட்டிங்க போல் பேர் ஜாதகம் பார்த்து வைச்சிங்களா நீங்களே வைச்சிங்களாண்ணா இல்லைனா நீங்களே வெச்சுங்கனாலாம் பரவாயில்ல போல் வீட்டில் ஒரு வார்த்தை கேட்டிருந்துருக்கலாம்ல அண்ணியை ஒரு வார்த்தை கேட்டிருந்துருக்கலாம்ல இல்லை வீட்டில் கேட்டிங்களா பரவாயில்ல பரவாயில்லண்ணா இல்லை ஆத்ரே அண்ணிக்கு பிடிச்சிக்குதாமா பேர் ஆத்ரயா ஆ பரவாயில்ல பிடிச்சிக்குதாம்மா அப்போனா பிடிச்சிருந்தா பரவாயில்லண்ணா வீட்டில் எல்லாேரும் வந்து பார்த்தாங்களா கொழந்தய பார்த்தாங்களா பரவாயில்ல பரவாயில்லண்ணா சொந்தக்காரங்கள் எல்லாேரும் வந்து கையில் காசு கொடுத்து பழங்கிழோம் எதுனால் வாங்கி கொடுத்தாங்களா ஆ இன்னும் இல்லைண்ணா அதுதான் இப்போ தான் வேலையை முடிச்சுட்டு வந்தேன் வரலாம்னு பார்த்தோம் இப்போ தான் ஹாஸ்பிட்டலுக்கு கையில் வேறு காசு இல்லை அதுதான் இப்போ தான் ஃபோன் பண்ணி கேட்டிருக்கேன் இந்த மாரி வந்தவுன்னே தோ வந்துடுறேண்ணா கொழந்தைய ஐஸ்க்யுவில் வெச்சுருக்காங்களா வெளியே வெச்சுருக்காங்களாண்ணா ஐஸ்க்யுலேயா பரவாயில்ல நீங்கள் எங்கே இருக்கிறீங்க கொழந்தைக்கு பக்கத்துலேயா ஜூஸ் வாங்க வந்திருக்கீங்களா பரவாயில்ல பரவாயில்லண்ணா பரவாயில்ண்ணா குழந்த எத்தனை மணிக்குண்ணா பிறந்துச்சு டைமு அஞ்சு மணி அஞ்சு மணிக்காண்ணா பரவாயில்ல பரவாயில்லண்ணா இது சாயந்திர டைமா இன்னும் காலையிலேவாண்ணா சாயந்திரமா பரவாயில்ல பரவாயில்லண்ணா குழந்த நல்லபடியாக பிறந்துச்சே பரவாயில்ல பரவாயில்லண்ணா டாக்டர் எதனால் சொன்னாங்களா குழந்தைக்கி இந்த மாரி இந்த மாரி இருக்குது இந்த ப்ராப்ளம் இருக்குது இந்த ப்ராப்ளம் என்ன ஏதுன்னு சொன்னாங்களா இல்லை பரவாயில்ல குழந்த நல்லபடி தான் பிறந்துருக்குன்னு சொன்னாங்களா பரவாயில்ல இப்போ கூட யாரார் நீ அண்ணி அப்புறம் யாருண்ணா அண்ணி ஓட அப்பா அம்மாவா பரவாயில்ல பரவாயில்லண்ணா அவர்களா எதனால் பேசினாங்களா உங்கள்கிட்ட பரவாயில்ல பரவாயில்லண்ணா நான் இப்போ தான் வந்தேன் அதுதான் பேச ஆரமித்தேன் சரி சரிண்ணா பர்த் சர்டிவிகேட்டு தம்பிக்கு அப்ளை பண்ணிட்டிங்களா பண்ணணுமா இல்லை இப்பாே இல்லை எனக்கு தெரிஞ்ச ஆபீஸ்சில் ஒருத்தர் பண்ணுறாருன்னு சொல்லியிருக்காரு பண்ணித்தரேன்னு சொல்லியிருக்காரு அதுதான் உங்கள்கிட்ட கேட்குறேன் அவ் அவர் பண்ணி தந்துடுவாருண்ணா அவர் நான் பார்த்துக்குறேன் உனக்கு ஒன்று இல்லை அது ஒன்றும் விஷயம் இல்லை அது பண்ணிக்கலாம் நம்ம உங்களது ஆதார் கார்டு அண்ணிது ஆதார் கார்டு ரேஷன் கார்டு தம்பிக்கு தந்த டாக்ட்ரு ப்ரூஃபு எடுத்துன்னு வந்தால் நம்ம கையோடு உடனே பண்ணிக்கலாம் அவர் எதுவும் பேமெண்ட் எதுவும் கேட்க மாட்டார் ரெண்டே டைமில் ரெண்டே நாளில் பண்ணிடலாம் நீங்கள் நெட் சென்டரில் எதனால் பண்ணுற மாரி இருந்தின்னால் அது நாளாக மூணு மாதம் ரெண்டு மாதம் இழுத்தடிச்சுன்னு இருப்பாங்க ஆஃபீஸ்சில் ஒருத்தர் தெரிஞ்சவர் ஒருத்தர் இருக்கிறாரு அவர்கிட்ட போனால் ஈஸியாக பண்ணிக்கலாம்ல அவ்வளோ எதுவும் பரவாயில்ல என்றைக்கி வரீங்கண்ணா ரெண் ஒரு மாதம் ரெண்டு நாள் ரெண்டு நாள் ஆகுமா நீங்கள் எடுத்துன்னு வந்து நாளைக்கு கொடுத்துட்டு போனீங்கனால் நான் கையில் அப்படியே பண்ணி கொடுத்துருவேன் அப்படியே ஆஃபீஸ்சில் வச்சுருக்கீங்களா நாளைக்கு வரீங்களா அதுதான் அந்த ஆதார் கார்டு அண்ணிது ஆதார் கார்டு கொழந்தைத்து அந்த டாக்ட்ரு அந்த ஃப்ரூஃப் எடுத்துன்னு வந்துடு நாளைக்கு எடுத்துன்னு வந்துடுங்க நான் கொடுத்தேன் வெச்சுக்க அப்போ நான் குழந்த பார்க்கும்போது நான் எடுத்துன்னு வந்து கொடுத்துருவேன் பர்த் சர்டிவிகேட்டு அப்படியா நாளைக்கு இல்லைன்னா நாளன்னிக்கி வரீங்களா அதுக்கு ஓ நாளான்னிக்கும் வர முடியாதா சரி ஒரு வா ஒரு வாரம் கழிச்சி கூடம் வாங்க அதுக்குள்ளே நான் அவ் சொல்லி வைக்கிறேன் வந்தால் நம்ம எடுத்துடலாம் அப்படியா சரி சரி நான் ஓவர்ரு ஹாஸ்பிட்லு வசதியெல்லாம் எப்படி பரவாயில்லையா பரவாயில்ல பரவாயில்லையா சரி சரி அப்புறம் என்ன ஓரளவுக்கு இருந்தால் பரவாயில்ல நல்லா பத்திரமா இருங்க நான் வரேன் காசு கொஞ்சம் கை செலவு இல்லை வந்தால் அப்படியே பழங்கிழோம் வாங்கின்னு நான் வரேன் குழந்தைய பார்க்க வரேன் ம் பரவாயில்ல பரவாயில்லண்ணா எங்கே ஹாஸ்பிட்லு ஏசியா ஏசி ஏசி வார்டு தானா பரவாயில்ல பரவாயில்லண்ணா ஏசியில் இருந்தால் கூடம் பரவாயில்ல தம்பிக்கு இந்த ஷொட்ரு துணி கிணி இந்த அடியில் பெட் சீட்டு கிட்ச்சீட்டு எல்லா வாங்னு வாங்கியாச்சா வாங்கி வர போயிருக்காங்களா அவங்க ரிலேட்டிவ்ஸு சரி சரிண்ணா சரி பார்த்து இருங்கண்ணா வந்துடுறேன் வந்துடுறேன் அதுதான் மழை தான் ஓவராக பெய்யுது போல் பரவாயில்ல அங்கே கு ஜென்ரேட்டர் இருக்கும் ஹாஸ்பிட்லில் சரி சரி அதுதான் தட் இந் பர்த் சர்டிவிகேட் இப்படியே எடுத்து அந்த ப்ரூஃப்பெல்லாம் எடுத்துனு வாங்க ஃபில்அப் பண்ணி கொடுத்துல்லாம் சரி சரிண்ணா நீங்கள் எடுத்துன்னு வந்தால் பண்ணி ஒரு ஒரு வாரம் கழிச்சி வரேன்னு சொன்னீங்க எடுத்துன்னு வந்தீனா நான் பண்ணி கொடுத்துட்றேன் சரிண்ணா பார்த்து குழந்தைய பத்திரமா வெச்சுன்னு இருங்கண்ணா